ஸ்டூடெண்ட் ஏன் ஸ்கூலுக்கு போக முடிலன்னா பாதி பேர் வந்து பஸ்ஸு வசதி இல்லாததுனால போக முடியல சில பேருக்கு வந்து பணம் வசதி இல்லாததுனால அவங்களால் போக முடில சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கட்டாயத் திருமணம் பண்ணுறாங்க அதனாலயும் போக முடில சில பேர் வந்து வீட்டில் வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்துச்சுனா இவங்க வந்து வேலைக்கு போய் சம்பாரித்து அந்த காசை வந்து வீட்டில் கொடுக்கறாங்க அதனால வந்து அவங்களால படிக்க முடியுறது கிடையாது பெண்களுக்கு வந்து பொதுவாக பெண்களுக்கு வந்தால் வந்தால் அவள் ஒரு பதினெட்டு வயது அந்த மாதிரி வந்துவிட்டாலே அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வெச்சுடுறாங்க அதனால அவங்க வந்து பாதியிலே படிப்பு நிப்பாட்டுகிற மாதிரி ஆகிடுது பசங்கன்னா பசங்களுக்கு வந்து வீட்டில் வந்து வேலைக்குப் போகணும் வீட்டை காப்பாற்றணும் அந்த இதனாலயே அவங்க வந்து வேலைக்கு போகிறதுனால அவங்களால படிப்பை பார்க்க முடியுறது கிடையாது அதுக்கப்புறம் பஸ்ஸு வசதி இல்லை மோஸ்ட்லி பஸ்ஸு வசதி இல்லாததுனால வர முடியல